முன்னாடி காலத்திலல்லாம் இந்தியாவில் மருத்துவங்கள்னு ஒன்று ஒரு தேவைப்பட்டது ஆனால் எல்லா பக்கமும் இல்லை ஒரு ஊருக்கு ஒன்று இல்லை ஒரு ஊருக்கே சேர்ந்து ஒரு மருத்துவமனை இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படீன்னாலும் போய் டாக்டர்ட்டே காமிக்கணும் அப்டீன்னோம்னா மணிக்கணக்காக நடந்து கிலோமீட்டர் கணக்காக தாண்டி வந்து தான் அந்த மருத்துவமனைக்கே வந்து சேருவாங்க அப்படீங்கிற ஒரு காலமும் இருந்துச்சு அப்படிப்பட்ட காலத்துலேருந்து வாழ்ந்து வந்தவங்க தான் நம்ம பெற்றோர்கள் எல்லாம் அவங்க பெற்றோர்கள்னு சொல்லலாம் அந்த முந்தைய காலத்து பெற்றோர்கள் எல்லா முன்னோர்கள் எல்லோருமே அப்படிதான் வந்திருப்பாங்க ஒரு சின்ன மருத்துவமனைக்கு போய் ஒரு பிரசவத்துக்கே போறதுனாலுமே அந்த பிரசவத்துக்கு போகிறதுக்கு மணிக்கணக்காக கிலோமீட்டர் கணக்காக கடந்து போய் தான் அந்த மருத்துவமனைக்கு போய்ட்டிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படியே நேருக்கு நேர் மாறிவிட்டது இப்போதெல்லாம் ஊருக்கு ஒன்றில்ல ஊருக்கு ரெண்டில்ல தெருவுக்கு ஒரு மருத்துவமனை வந்து இந்தியா நல்லா முன்னேறி இருக்கிறது அப்போல்லாம் வந்து ஒரு மருத்துவமனைக்கு யாரும் பெருசாகவும் போக மாட்டாங்க எதாச்சும் ஒன்றுன்னா ஒரு காய்ச்சலோ தலைவலியா இருந்தாலும் எதையோ ஒன்று சாப்பிட்டு எப்படியும் அங்கேயே கடந்து ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் இப்போது இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன காய்ச்சல்னாலும் மருத்துவமனைக்குதான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா காலமும் அதுக்கு தகுந்தமாதிரி மாறுது நோய்களும் அப்படி மாறி மாறி வருது நம்ம உயிர் நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படீங்கிற நெலைமைக்கு நம்மளே தள்ளப்பட்டிருக்கோம் மருத்துவமனை வளர்ந்து வந்தாலும் இப்போ இருக்க தெருக்கு தெரு ஒரு கிளினிக் இருந்தாலும் அதிலருக்க கூட்டங்கள் மட்டும் இன்னும் குறையுறதே இல்லை இது ஒரு வகையான இந்தியாவில் மருத்துவமனை பெருகியுள்ளது அப்படீங்கிறது சந்தோஷமாக சொன்னாலும் அது கூட நோய்களும் சேர்ந்து பரவி வருது அப்படீங்கிறது நம்மளுக்கும் ஒரு சின்ன கஷ்டமாக தான் இருக்கு நோய்களை தாண்டி நம்ம என்னைக்கும் வர முடியாது அது அந்த நோய்களை நோய்கள்லலேருந்து நம்மளை நம்மளே காப்பாத்திக்கிறதுக்கு நம்மதான் சிறந்த உணவை சாப்பிட்டு நம்மதான் பார்த்துக்கணும் இந்த மருத்துவமனைங்கிறது இப்போது வளர்ந்து வந்ததில் மிக மகிழ்ச்சிதான் இருக்குது அதேமாதிரி மருத்துவமனைகள் இப்போ இருக்க மருத்துவமனையில கொஞ்சம் ஒரு சில இடத்துலல்லாம் சுத்தம் இருக்கிறதில்லை ரொம்ப கூட்டம் கூட்ட நெரிசல் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அது எல்லாம் நம்ம தான் மீண்டு வந்துக்கணுமே தவிர அதை வந்து அரசாங்கம் மேலேயோ இல்லை வேறு யார் மேலேயோ குறை எல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை